இப்போ யூபிஎஸ்சி போன்ற போட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய செய்தி ஊடகங்கள் உதவுகிறாங்க அதுலையும் அவங்க ஒரு ஒரு மா யூபிஎஸ்சி போன்ற போட்டிக்கு வந்து ஒரு மாணவன் தயார் ஆகிறான் அப்படின்னா அவன் மொதலில் போய் அவன் அணுகுவதே பார்த்திங்கனா ஊடகத்தைதான் அணுகுவான் ஏன் அப்படின்னா நாம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு ஒரு உந்து சக்திய உற்பத்தி பண்றது அதாவது உந்து சக்திய ஊக்குவிக்கிறதே பார்த்திங்கன்னா ஊடகமாகதான் இருக்குது அதுவும் செய்தி ஊடகத்தை அவன் பார்க்க பார்க்க நிறைய ஒரு பொது நொ பொது அறிவை நிறைய வளர்த்துக்க முடியும் அதனாலயவே அவன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப உதவுறது அந்த பொது அறிவு நம்ப பேப்பரும் படிக்கலாம் ஆனால் பேப்பரை விட ஊடகத்தை போய் எல்லாம் ஒன்றுதான் பட் ஊடகத்தில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து நம்ம ஆழ்மனசுல வந்து நல்லா பதிஞ்சிடும் அதுக்காகவே போய் ஊடகத்தை நம்ப அணுகுகிறோம் இல்லை நான் ஊடகத்தை அணுகலை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்தளவுக்கு பெரிசா நம்பளால நம் இந்த கால அளவை வந்து நம்ப இப்போ ரொம்ப அதிகமாக இழுக்கும் இப்போ நம்ம அதுக்காக போய் ஒரு இடத்துல போய் நம்ப அதுக்கான புக்கை எடுத்து படிச்சு அப்படிதான் இல்லை நாலு பேர்த்துக்கிட்ட பழகி அப்படிதான் நம்பளால் அந்த எடுத்துக்குமே முடியும் ஒழிய மற்றபடி நம்பளால் போய் டேரக்ட் நம்ப போயி டே நம்ப மற்றபடி போய் நம்மபாட்டுக்கு நேரடியாக போய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது அதே ஊடகங்களுக்கு பார்த்திங்கனா ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக மற்றவங்களுக்கு பார்த்திங்கனா பெரிய பெரிய ஆட்களோடய ஒரு ச ஒரு சம்மந்தம் இருக்கும் அதனாலே அவங்க தெரிச்சுக்குவாங்க ஆனால் மாணவர்களுக்கு ஒரு சட ஒரு உடனே வந்து ஒரு பெரிய ஊடகத்தோடு ச அப்படி இல்லை மாணவர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆட்களோடு உடனே ஒரு தொடர்பு கிடைக்காது அதுக்காக என்ன பண்ணணும் ஊடகத்தை அணுகணுன்னால் இங்கே கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதன்கூட எங்கையோ ஒரு தொலைவில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தக்கூட நம்ப தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் ஊடகம் ரொம்ப ரொம்ப உதவுது இங்கருக்குறோம் இன்னொரு ஆயிரம் கிலோமீட்ருக்கு அந்தாண்டை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்கிற அளவுக்கு ஊடகம் வளந்துருச்சு அதுக்காகவே ஊடகமானது யூபிஎஸ்சி போன்ற இப்போ நல்ல ஒரு எக்ஸாம் நான் அந்த ஒரு து ஒரு ஒரு துறைக்கு போ இப்போ போகணும் அந்த பரிட்சைக்கு படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உதவும்